நீங்கள் பார்லரா எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் மேரேஜ் வச்சுருக்கோம் ஃபங்க்ஷனு அதுக்கு கொஞ்சம் மேக்கப்பெலாம் போடணும் அதில்லாமல் எனக்கு ஹேர்கட் பண்ணணும் ஃபேஸ்க்கு ப்ளீச் போடணும் அது அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கறத்துக்குதான் கால் பண்ணியிருக்கோம் ஆமாம் டுவெண்ட்டி எயிட் ஃபேஷியலும் சேர்த்து பண்ணும் த்ரெட்டிங்கெலாம் பண்ணனும் ஆமாம் பண்ணனும் எவ்வளோ ஆகும் நெய்ல் ஷைன்னர் பண்ணனும் ஓகே எனக்கு லேயர் ஹேர்கட் வேணும் ஆ ஓகே ஆ ஓகே ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ண முடியுமா ஓகே புருவம் த்ரெட் பண்ணனும் ஆ ஓகே ஆ ஓகே நான் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வரேன் ஃபேஷியல் பண்ணிட்டு ப்ளீச் பண்ணிட்டு போலான்ட்டு ஆமாம் வெளியில போகணும் திங்ஸெலாம் வாங்கணும் நிறைய அதனாலே வெளிலெலாம் போவேன் ஆ ஓகே ஆ ஓகே மேம் சரி நான் வரும்போது உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் இன்ஃபார்ம் பண்ணிடறேன் ஆ தேங்க்யூ மேம் ஆ தேங்க்யூ மேம்